மேடம் ராணி காய்கறி கடையா இது மாதிரி கல்யாணத்துக்கு ஒரு காய்கறிஸ் வேணும் வெஜிடபிள்ஸ் வேணும் இது மாதிரி எனக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷான காய்கறி என்னென்ன இருக்குது உங்கள் இதில் வெங்காயம்லாம் எவ்வளோ போடுறீங்க கிலோ ஆனியன்ஸ்ஸு ஓகே மேடம் பொட்டெட்டோ டொமேட்டோ இந்த மாதிரிலாம் ஓகே மேடம் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் கொடுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னா எவ்வளோ வரும் ஆ அதுலேருந்து அஞ்சு ரூபா அவங்க எக்ஸ்ட்ரா வருதா ஓகே மேடம் ஓகே மேடம் வேறே என்ன வெஜிடபிள்ஸ்லாம் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்கள்கிட்ட ஓகே மேடம் அதெல்லாம் கிலோ கேஜி எவ்வளோன்னு கொடுக்கறீங்க அதெலாம் ம் ஓகே மேடம் இதில் ஏதாவது டிஸ்கவுண்ட்டு இந்த மாதிரி உண்டா ஓகே மேடம் ஓகே மேடம் சரி இதில் எவ்வளோ நான் டிஸ்கவுண்ட்டு எதிர் பார்க்கலாம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் வரும் ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் சரி மேடம் இந்த டெலிவரி சார்ஜஸ்லாம் அது எப்படி டெலிவரி சார்ஜஸ்ஸு ஓகே மேடம் ம் ம் சரி மேடம் வண்டி சார்ஜ்ஜு எவ்வளோ வரும் ஓகே மேடம் ஓகே மேடம் எல்லாம் பேக் பண்ணி ப இது சேஃப்டியாக அனுப்பிடுவீங்களா இல்லை ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் சரி மேடம் நான் உங்களுக்கு லிஸ்ட்டை லிஸ்டோடு அனுப்புச்சி விட்றேன் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஃப்ரெஷ்ஷாக எனக்கு அனுப்புச்சி விடுங்க ஓகேவா பேக்கிங்லாம் பெஸ்ட்டாக பண்ணுங்க ஃபஸ்ட் குவாலிட்டியாக கொடுங்க ஓகே ஓகே மேடம்